தமிழில் பழமொழிலாம் ரொம்ப நிறையாவே இருக்கு ரொம்ப நிறையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ட்டு நிறையா சொல்லலாம் ரொம்ப பிடிச்சது அப்படினா ஆற்றில போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்ட்டு சொல்வாங்க தமிழ் மொழியில் ஆற்றில போட்டாலும் அளந்து போடணும் அப்படினா எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோமோ எதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறமோ இல்லை என்ன பண்ணாலும் அதை கரெக்டாக அளவோட அளந்து செய்யணும் எந்த வேலையாக இருந்தாலும் அளவாக அளந்து என்ன ஒரு இதா இருந்தாலும் அன்னைக்கி சாப்பாடு சாப்பிடுறியோ இல்லையோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறியோ இல்லை என்ன பண்ணாலும் அளவாக வச்சுக்கடா அதுதான் ஆற்றில போட்டாலும் அளந்து போடு அப்படின்ட்டு சொல்வோம் இன்னொன்று ஒன்று ஆற்றில ஒரு காலை வச்சுட்டு சேற்றில ஒரு காலை வைக்காத அப்படின்ட்டு சொல்வாங்க அது என்னடா ஆற்றில ஒரு கால் சேற்றில ஒரு கால் அப்படினா ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்த பண்ணாதே எப்படினா சார் இங்கே இருக்கேன் சார் அங்கே வந்துட்டிருக்கேன் சார் அப்படின்ட்டு ஒரு நேரத்தில் ரெண்டு வேலையை பார்க்காத ரெண்டு பேருகிட்ட ஒத்துக்காதே ரெண்டு பேர் கிட்ட இல்லை மூணு வேலையை ஒத்துக்காதே அப்படின்னு அர்த்தம் ஆற்றில ஒரு கால் இங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்ப அதுக்கு பேர்தான் ஆற்றில ஒரு காலை வச்சுட்டு சேற்றில ஒரு கால் வைக்காத அப்படின்ட்டு சொல்வாங்க அப்புறம் ஆடி பட்டம் தேடி சென்று விதைக்கணும் அப்படின்ட்டு சொல்வாங்க அது ஒரு பாட்டு இருக்கு அது வேற கதை ஆனால் இது பழ மொழியிலேருந்துதான் அந்த பாட்டே வந்துச்சு ஆடி மாசத்தில் நம்ம விதைக்கிற நெல் ரொம்ப நல்லா வளரும் அந்த நேரத்தில் நம்ம பயிர் செய்கிறது ரொம்ப நல்லா வளரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுதான் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்ட்டு சொல்கிறோம் இது போல் தமிழில் இன்னும் நிறையாவே பழமொழிகள் இருக்கு குலைக்கிற நாய் கடிக்காது இது சிம்பிளா சொல்வது எவன் ரொம்ப அதிகமாக பேசுகிறானோ அவன் நம்மள எதிர்த்து வர மாட்டான் அவன் பேசிக்கிட்டேதான் இருப்பான் அவன் கீழே நின்னுட்டு பேசிக்கிட்டேதான் இருப்பான் அவனால் நம்மை எதிர்க்கவே முடியாது அதுக்கு பேர்தான் குலைக்கிற நாய் கடிக்காது அதான் அமைதியாக இருக்கிறவனுக்கிட்டதான் நம்ம பயப்படணும் அவன் எதோ ரொம்ப அமைதியாக இருக்கான் அப்படினா அவன் கிட்ட எதோ ஒன்று இருக்கு ஒரு பயங்கரமான ஆயுதம் அவன் வச்சுருக்கான் அதனால் அவன் கிட்ட நம்ம பயந்து போகணும் அப்படின்ட்டு சொல்லலாம் குலைக்கிற நாய் கடிக்காது இது போல் இன்னும் நிறையவே பழமொழிகள் தமிழ் மொழியில் இருக்கு அப்புறம் ஆற்றில போட்டாலும் அளந்து போடுனு சொல்லிட்டேனா இன்னும் நறைய தமிழ் மொழியில் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழியை நான் சொல்லிவிட்டேன் சரிங்களா நன்றி